இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் ப்ராஜெக்ட் எனக்கு வந்துச்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து இரநூறு ஃபார்ம் நான் ஃபில் பண்ண வேண்டி இருந்தது ஒரு டீட்டைல்ஸ் அதில் அந்த டீட்டைல்ஸ்க்கு தேவையான அந்த இரநூறு ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது அதுவும் குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ள வந்து அதைக்கேட்டது அந்த இரநூறு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் நினச்சேன் பட் அதுக்கப்புறந்தான் தெரிஞ்சுது ஃபார்ம் இருந்தால்தான் ஃபில்லே பண்ண முடியும் அந்த ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஓடிப்போச்சு அந்த மீதி இருந்த பதினஞ்சு நாளை வச்சு தான் வந்து அதோடய டேட்டாவெலாம் ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது இருந்தாலும் டபுள் ஷிஃப்ட் அதாவது காலையிலேர்ந்து சாய்ந்தரம் சாய்ந்தரத்துக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி நைட் ஷிஃப்ட்டு செஞ்சு கடைசியாக அந்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்ட்டை நான் முடிச்சுக் கொடுத்துட்டேன் அதில் கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு கடைசியில் ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அந்த கொடுத்த டைம்குள்ளே நம்ம வந்து இதை முடிச்சுக் கொடுத்துட்டோம் அப்படின்றது